அண்ணா நான் இறங்க வேண்டிய இடம் இதாண்ணா அண்ணா உங்கள்கிட்ட ஜிபே ஃபோன்பே ஏதாவது இருக்காண்ணா ஏன்னால் என்கிட்ட பணம் இல்லை ஜிபேயில்தான் வச்சுருக்கேண்ணா ஓ ஜிபே இல்லைங்களா ஃபோன்பே எதுவும் இருக்காண்ணா எனக்கு ஃபோன்பே ஐடி சொல்கிறீங்களா யுபிஐ ஐடி சொல்கிறீங்களாண்ணா ஓ யுபிஐ ஐடி உங்களுக்கு எடுக்க தெரியாதா ஒன்றும் இல்லைண்ணா உங்கள் பார் கோடு மட்டும் கொடுங்க நான் பார் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு நான் பணம் போட்டு விட்றண்ணா இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு எவ்வளோண்ணா காசு ஓ அறநூறு ரூபாயா சரிங்கண்ணா பண்ண முடியல்லனா உங்கள்கிட்ட பேடிஎம் இருக்கில்ல ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி உங்கள் ஃபோ அந்த பேடிஎம்மோட பார் கோட் மட்டும் காட்டுங்கண்ணா நான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அறநூறு ரூபாய் போட்டு விட்றேண்ணா ஏன்னால் நான் எப்பவும் எடுத்துகிட்டு வருவேன் பணம் இப்போ எல்லா இடத்துலையும் யுபிஐ யூஸ் பண்ணுறனால நான் வந்து எல்லா பக்கமே யுபிஐ மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணா அதனாலதாண்ணா மன்னிச்சுக்கோங்கண்ணா இப்போ நான் போட்டு விட்றவாண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே அண்ணா பாருங்கண்ணா அறுநூறு ரூபாய் ஏறிடுச்சு உங்களுக்கு போட்டுவிட்டேன் ஓகேண்ணா ஓகே மிக்க நன்றிண்ணா மிக்க நன்றி